யோகாவில எனக்கு பிடிச்ச போஸ்னால் இந்த சம்மணங்கால் போட்ட மாதிரி உட்காந்துருப்பாங்கள மூணு விரல்ல முடிச்சிட்டு சம்மணங்கால் போட்ட மாதிரி அந்த யோகா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அது பண்ணுறப்ப என்னமோ ரொம்ப நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நானே என்ன ஒரு சாமியாராக நினச்சிப்பேன் யோகா வாத்தியாராக நினச்சிப்பேன் அது ஒரு ந தனி சொகங்க அது நான் வந்து என்ன நானே பெரியாளாக நினச்சிக்கிட்டு உட்காந்துருப்பேன் என்னை நானே மறந்துடுவேன் அந்த நேரத்தில் யோகா வந்து ரொம்ப நல்லது பண்ணுறது உடம்புக்கும் சரி மனசதுக்கும் சரி ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லது யோகா அதனால எல்லாரும் பண்ணணும் யோகா